ஹலோ கேப் டிரைவர்கள்ளா நாளைக்கு மார்னிங் எனக்கு போர் மீட்டிங் இருக்கு சென்னையில் ஸோ செவெனோ கிளாக்லாம் நான் அங்கே இருக்கணும் ஸோ அரியலூர் அறியலூரில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் என் வீடு ஸோ அங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க மார்னிங் டூ வோர் கிளாக்லாம் வந்துருங்கனா அப்ப தான் என்னால் கரெக்டாக போர்ட் மீட்டிங் போய் அட்டென்ட் பண்ண முடியும் ஆமாம் அப்பன் டவுன் தானா அப்புறம் மீட்டிங்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன அண்ணா இப்படி சொல்லுறீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன்னா கூட இருக்கிற மாதிரி இருக்கு அமௌன்ட் ரொம்ப

சரின்னா அப்போ எனக்கு மறக்காமல் காலையில வந்துருங்க நான் ரெண்டு மணிக்குலாம் அங்கே இருக்கணும் நீங்கள் அரியலூர் வந்துருங்க நான் ஏழு மணிக்கு எல்லாம் கரெக்டாக போர்ட் மீட்டிங் அட்டென்ட் பண்ணனும் லேட்டாக வந்துடாதீங்க அண்ணா எனக்கு ரொம்ப இம்பார்டன்ட் மீட்டிங்கனா ஸோ மறக்காமல் வந்துருங்க சரிங்கன்னா நான் மட்டும் தான் அண்ணா

ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஓகேனா கொஞ்சம் அமௌன்ட் மட்டும் பார்த்துக்கோங்கனா லேட்டாக மட்டும் வந்துவிடாதீங்க நான் எனக்கு இம்ஃபார்ட்டெண்ட் மீட்டிங்கனா அது